தமிழ்மொழியோடய வந்து தனித்துவமான அம்சமே வந்து அது பழங்காலத்தில் தோன்றும் மொழி இன்றைய வரைக்கும் சாண்டடாக நின்றுட்ருக்கு அதில் வந்த நூல்கள் எல்லாம் வந்து பல மொழிகளில் வந்து மொழி பெயர்த்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அச்சேரிய மொழிய வந்து தமிழ் தான் அச்சேரியன்னா வந்து எல்லா இடங்களும் பரவணும் முதல்ல மொழி செம்மொழி அப்படின் சொல்லி அறிவித்தது இந்த தமிழ்மொழி தான் அதுக்கப்புறம் பாத்திங்கனா இதில் இலக்கண சிறப்பு உச்சரிப்பு இதெல்லாம் வந்து தமிழ்மொழியில் ரொம்ப அருமையா இருக்கும் மற்ற மொழி கற்றுக்கிறத விட தமிழ்மொழி கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னால் மற்றவங்கள பார்த்திங்கனா வந்து வேறு மொழி பேசுகிறவங்க வந்து தமிழ்மொழி ரொம்ப ஈஸியாக பேசிடுவாங்க ஆனால் தமிழ்மொழி பேசுகிறவங்க வேறு மொழி பேச முடியாது தமிழில் வந்து சிறப்பெழுத்து என்னன்னு பார்த்திங்கனா ர ந லா ஏ ஓ இதெல்லாம் வந்து தமிழோடய சிறப்பு எழுத்தாக இருக்குது ஏன்னால் அங்கே அங்கே யூஸ் பண்ணியிட்டிருப்பாங்க தமிழ்மொழி வந்து மற்றமொழிகளில் கம்பேர் பண்ணும்போது ஏகப்பட்ட நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க